நான் செய்யும் தின்பண்டங்கள் அப்படிங்குறதுல வந்து எனக்கு மிகவும் பிடித்தது ஓமப்பொடி மற்றும் நெய் பிஸ்கெட் இதை எப்படி செய்யலான்னா ஓமப்பொடி செய்வது வந்து முதல்ல நம்ம என்ன பண்ணலாம் ஒரு வாணலியை அடுப்பில் வச்சு நம்ம கொஞ்சம் எண்ணெயை சூடாக்கிக்கலாம் அந்த எண்ணெய் சூடாகும் நேரத்துக்குள்ளே நம்ம ஒரு கிண்ணத்தில் ஒரு கப் அரிசி மாவு ஒரு கப் கடலை மாவு ரெண்டுத்தியும் நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்குத் தேவையான அளவு உப்பு போட்டுட்டு மஞ்சள்தூள் விருப்பப்பட்டவங்க போடலாம் ஏன்னால் அந்த கலர் வந்து கொஞ்சம் இன்னும் தூக்கலாக மஞ்சளாக காண்மிக்கும் கடலை கடலை மாவோடய கலரை அப்படிங்குறதுக்காக இப்போ ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள்தூள் போட்டுக்கலாம் ஒரு அரை ஸ்பூன் பெருங்காயப் பொடி போட்டு அந்த மாவை நல்லா தண்ணீர் விட்டு இடியாப்ப மாவு பதத்திற்கு நல்லா பிசஞ்சி எடுத்துக்கணும் ஸோ அந்த மாவை நல்லா பிசஞ்சத்துக்கு அப்புறம் அதை கொஞ்ச நேரம் சைடில் வச்சுட்டு இடியாப்பம் செய்யக்கூடிய அந்த உரல் இருக்குது இல்லையா அந்த உரல் எடுத்து அதில் இந்த மாவை உருட்டி அந்த மாவு தேவையானளவு உள்ள மாவை அதில் எடுத்து வச்சுக்கிட்டு இப்போ எண்ணெய் சூடானதுக்கு அப்புறம் அந்த எண்ணெய் மேல் மெலிதா அதை வந்து இது வந்து பிழிஞ்சிவிட்டோம் அப்படின்னா இடியாப்பம் போல விழும் ஸோ அது விழுந்ததுக்கு அப்புறம் நல்லா அது புரட்டி விட்டு கொஞ்சம் நல்லா எண்ணெய் சூடு அந்த பொருள் நல்லா பொரிஞ்சி வரது வரைக்கும் வெயிட் பண்ணி அதை பொரிச்சி எடுத்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம் எடுத்து வச்சுட்டு அதை கொஞ்சம் நம்ம சேர்த்து பிழிஞ்சாதால என்ன ஆகும் ஒன்றோட ஒன்று சேர்த்து இடியாப்பம் போலவே இருக்கும் அதை வந்து அப்படியே கையால் உதித்துவிட்டோம் அப்படின்னா தூள்தூளாக ஓமப்பொடியாக மிக சுவையாக இருக்கும் இதை நீங்களும் ஒரு தடவ முயற்சி பண்ணி பாருங்கள் அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா நெய் பிஸ்கட் நெய் பிஸ்கட் எப்படி செய்யணும் அப்படின்னா நான் முதல்ல என்ன பண்ணுவேன்னால் குக்கர் கேஸ் ஸ்டவ்வில் ஒரு குக்கரை எடுத்து வச்சு அந்த குக்கரில் கால் அளவு மணல் மணல் எடுத்து அதை நல்லா நல்லா சூடு பண்ணிவிட்டு அதை அப்புறம் சிம்மில் வச்சுடுவேன் சிம்மில் வச்சுட்டு அதுக்கு மேல் ஒரு தட்டு வைக்கிறதுக்காக ஒரு கலவடை ஒன்றை வச்சுட்டு அதுக்கு மேல் தட்டை வச்சு கொஞ்சம் நேரம் சூடாக விடுவேன் சூடாக விடுறதுக்குள்ள என்ன பண்ணுவேன்னால் அது சூடாகிட்டுக்கிட்டு இருக்கும்போது நம்ம ஒரு தனி கிண்ணத்தில் ஒரு கப் மைதா மாவு அதில் பொடித்த சர்க்கரை ஜீனி சொல்லுவோமில்லயா அது ஒரு கப் சேர்த்து அதில் நெய்யை சூடாக்கி இளம் பதத்தில் சூடாக்கின நெய்யை அதில் விட்டு பிசஞ்சி அதை வந்து ஒரு சப்பாத்தி மாவு போல உள்ள பதத்துக்கு பிசஞ்சி வச்சுக்கணும் பிசஞ்சி சின்னச்சின்ன உருண்டைகளாக உருட்டி அதை ஒரு அஞ்சு ருபா காயின் அளவுக்கு அதை நல்லா தட்டி அதை தட்டின் மேல் வச்சுட்டு அதை அந்த குக்கர் உள்ளே தூக்கி வச்சுடணும் வச்சுட்டு அதை ஒரு குக்கரை வந்து விசில் வெயிட் போடாமல் மேலே சும்மா மூடி வச்சு ஒரு அரை மணி நேரம் சிம்மில் வச்சுருந்து எடுத்தோம் அப்படின்னா நமக்கு அந்த நம்ம அஞ்சு ருபா காயின் சைஸில் வச்சுருந்த அந்த பிஸ்கெட்டோடைய அளவு நம்ம உள்ளங்கை அளவுக்கு நல்லா மலர்ந்து வந்திருக்கும் ஸோ அதுக்கப்புறம் அந்த பிஸ்கெட்டை எடுத்து ஒரு தனியாக வச்சுட்டு அதை வந்து நம்ம சாப்பிட்டு பார்க்கலாம் மிகவும் ருசியாக இருக்கும் நீங்களும் முயற்சி செஞ்சுப் பாருங்கள்